விளையாட்டுன்னாலே மன அழுத்தத்தை குறைக்கிறதுதான் அது எப்படி குறைக்குது அப்படின்னா நம்ம ப நம்ம நம்ம இப்போ பிடிச்ச இப்போ விஷயத்த செய்யும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் ஸோ விளையாட்டும் அப்படிதான் ஸோ யாருக்கு தான் விளையாடுறக்கு பிடிக்காது என்ன விளையாண்டாலும் நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கறதனால எல்லாத்துக்குமே மன அழுத்தத்தை குறைக்குந்தான் சரி இப்போ சிறியவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும் அப்படிதான் இப்போ பெரியவங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாகதான் இருக்கிறாங்க வீட்டு வேலை செஞ்சாலுமே பயங்கர ஸ்ட்ரெஸ் தான் ஸோ அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச கேமை விளையாட சொல்லி பாருங்க அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுவாங்க ஸோ அதுதான் அவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கும் ஸோ இப்போ அந்த காலத்திலையெல்லாம் பரமபதம் விளையாடுவாங்க ஸோ அதேதான் இப்பவும் என்ன ஒரு ஷீட் இருக்குது அதை வச்சு நம்மளும் விளையாடலாம் அதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டடாக இருக்கும் ஸோ அதெல்லாம் விளையாண்டோம் அப்படின்னா மன அழுத்தம் இருக்கிறதே தெரியாது ஏன்னா நம்ம அவ்வளோ ஆர்வமாக விளையாடுவோம் அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுவோம் விளையாடும்போது எல்லாரும் பேசிக்குவோம் ஸோ அதிலயே மன அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஸோ மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக விளையாட்டாலே மகிழ்ச்சியாகதான் இருப்பாங்க ஏன்னா நம்ம விளையாண்டதுல ஜெயிக்கிறதும் இருக்கும் தோக்கிறதும் இருக்கும் என்னன்னா ஆப்போஸிட்ல இருக்கிறவங்க தோ ஜெயிச்சாலுமே நம்ம தோற்றாலுமே அதுவும் மகிழ்ச்சியாகதான் எடுத்துக்குவாங்க ஏன்னா விளையாட்டுங்கறதே அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஸோ அதை செய்யும்போது கண்டிப்பாக எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் தான் இருப்பாங்க கண்டிப்பாக மனஅழுத்தம் குறையும்